யாருங்க ஆமாம் நீங்கள் யார் பௌதம் அது யாருன்னு தெரியிலையே கரெக்ட்டாக சொல்லுங்கள் அப்படியா ரம்யாவோட வீட்டுக்கார்ரா அப்படியா ஆமாம் தம்பி கொஞ்சம் ஒரு பத்து ரூவா மட்டும் அதிகம் பண்ணியிருக்கோம் ரொம்ப இல்லை தம்பி நாங்கள் ரொம்ப வர்ஷமாக பால் விலைய ஏத்தாமல் தான் இருந்தோம் அப்புறம் என்ன பண்ணுறது எங்களுக்கும் கொஞ்சம் கட்டுபடி ஆகணும்ல தம்பி மாட்டு தீவன வில ஏறிருச்சு அப்புறம் தட்டு விக்கிற விலையும் அதிகமாயிருச்சு தட்டு எல்லாம் நாங்கள் காசுக்கு தான் வாங்கி போட்றோம் தட்டு விலையும் அதிகமாயிருச்சு அதனால தான் ஏற்றிருக்கோம் இவ்வளோ நாள் ஏற்றாம இப்போ தானே ஏற்றிருக்கோம் கம்மி பண்ணா கட்டுப்படி ஆகாதனால் தான் தம்பி இவ்வளோ நாளாக ஏற்றாம இப்போ ஏற்றி இருக்கோன்னா கட்டுபடி ஆகாதனால் தானே ஏற்றிருக்கோம் ம் கட்டுபடி ஆகுற மாதிரி இருந்தா அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு போய் அதிக விலைக்கு கொடுப்பாங்களா யாராவது அது பக்கத்தில் இருந்துட்டு ஒரே ஊருக்குள்ளே இருந்துட்டு யாராவது அதிக விலைக்கு கொடுப்பாங்களா எங்களுக்கு கட்டுபடி ஆகாதுங்கறதுனால் தான் நாங்கள் அதிக விலைக்கு அதேன் கரெக்ட்டான வில தான் இப்போ சொசைட்டிலலாம் பார்த்திங்கன்னா இன்னும் அஞ்சு ரூவா சேர்த்தே தான் விக்கிறாங்க நாங்கள் பத்து ரூவா தான் ஏற்றிருக்கோம் இது ஒன்றும் பெரிய இது இல்லையே அப்படியா அந்த மாதிரி யாரும் இல்லையே எனக்கு நான் விசாரிச்ச வரைக்கும் நான் நான் ஊத்துறதை விட எல்லாரும் க அதிகமாக தான் வாங்குறாங்க இல்லை இல்லை அவங்களும் ஏற்றிருப்பாங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் நீங்கள் ஒரு மாதம் முன்னாடி கூட கேற்றுக்குலாம் இப்போ போய் கேட்டுப்பாருங்கள் விலை என்ன சொல்றாங்கன்னு கண்டிப்பாக என்ன விட அஞ்சு ரூவா அதிகமாக தான் ஊற்றுவாங்க நான் இந்த ஊர்லையே வில கம்மியாக ஊற்றுறது நான் மட்டும் தான் நீங்கள் வேணா மற்ற பக்கம் விசாரிச்சு பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி யாரவது கம்மியாக ஊதுனாங்கன்னா கூட அவங்ககிட்ட வாங்குறதுன்னா வாங்கிக்கோங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வேணும்ன்னா விசாரிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அவங்களை விட நான் அஞ்சு ரூவா கம்மியாக தான் ஊற்றுறேன் பால் சொசைட்டிலையும் பார்த்தன்னா வில அதிகமாக தான் இருக்கு அதை விட நான் எல்லாத்தை விட கம்மியாக தான் ஊத்துறேன் எனக்கு தெரிஞ்சு நீ வேணும்ன்னா விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ம் சரி தம்பி ஆ ஓகே தம்பி விசாரிச்சு பார்த்துட்டு என்னன்னு சொல் உங்களுக்கு இது விருப்பம் இருந்தால் வாங்கிக்கலாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு பக்கம் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் தம்பி இங்கே பார் பால் சுத்தமாக இருக்கும் தண்ணியே கலக்க மாட்டோம் அது பார்த்தன்னா நல்ல இப்போ வத்த கரவை வத்த கரவை பாலை எல்லாம் நாங்கள் ஊற்றவே மாட்டோம் இளங்கரவை குழந்தைக்கு அப்படிங்கிறனால நல்ல பால் மட்டும் தான் நல்ல மாட்டோட பால் மட்டும் தான் நாங்கள் ஊற்றுறோம் அதுவும் நாட்டு மாட்டுப்பால் நாங்கள் ஊற்றுறது எங்களோடது வந்து சுத்தமான நாட்டு மாட்டு பால் இந்த இந்த ஜெர்ஸி மாடு அந்த மாதிரி மாடெல்லாம் கிடையாது சுத்தமான நாட்டு மாட்டு பால் தாய்ப்பால்க்கு ஈக்கோல் ஆனது நான் எங்கே மாட்டு பால் நீ வேணா விசாரிச்சு பார் நாட்டு மாட்டு பால் எவ்வளோக்கு விக்கிதுன்னு வெளியே விசாரிச்சு பார் சரியா ஆ சரி ஓகே தம்பி